எங்கள் ஊரில் வந்து திருவிழா போடுவாங்க திருவிழா போ எங்கள் ஊரில் வந்து திருவிழா போடுவாங்க மொதல் நாள் வந்து திருவிழா போகிறோம்னு சொல்லி சொல்லணுமுன்னால் ஊர் மக்களை கலந்து பேசி அதுக்கப்புறமேட்டுக்கு திருவிழா போடுவாங்க திருவிழா போடணும்னா மொதல் நாள் கோயிலில் போய் காப்பு கட்டுவாங்க காப்பு மொதல் நாள் காப்பு கட்டிடுவாங்க காப்பு கட்டின பிறகு மொ யாரும் வந்து ஊர் எல்லையை தாண்டக்கூடாதுனு சொல்லிவிட்டு காப்பு கட்டிட்டாங்கனால் ஊர் விட்டு ஊர் யாரும் போக கூடாது நைட் தங்க கூடாது அதை மாரி காப்பு கட்டினது முடித்த பிறகு கோவிலில் வந்து ரேடியோ கட்டிடுவாங்க கோயிலில் ரேடியோ கட்டி பாட்டு ஓடும் சாமி பாட்டு ஓடும் மொதல் நாள் வந்து மாரியம்மன் கும்பிடுவோம் மொதல் நாள் வந்து மாரியம்மன் கும்பிடுவோம் அது வந்து எல்லா வீட்டிலையும் வந்து வீடுவாசல் கழுவி கழுவிட்டு தலையோடு குளி குளிச்சுட்டு சாப்பாடு சமைச்சு சாம்பார் வச்சு பொரியல் செஞ்சு சாமி கும்பிட்டு சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேலே மாவு பச்சரிசி அரிசியை ஊறவச்சு அதை கழுவிட்டு அதை வந்து ஒரலுல போட்டு இடிச்சி சலிச்சி அதை மாவு பிடிச்சி அதில் வந்து நெய் ஊற்றி விளக்கு போட்டு தேங்காய் வாழைப் பழம் எல்லா வாங்கி வச்சுட்டு கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போயிட்டு சிறப்பு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு நீறு பூசிகிட்டு வீட்டுக்கு வந்திடுவோம் மறுநாள் வந்து மூணு நாளைக்கு அதேமாரியே இருக்கும் மூணாது நாள் வந்து சாமி வந்து மாரியம்மன் தேரில் தேர் இழுப்பாங்க மாரியம்மன் தேர் இழுப்பாங்க இழுக்கிறப்ப தேங்காய் வாழைப் பழம் தெரு தெருவாக சாமி வந்து இழுத்துகிட்டு வருவாங்க நம்ப வீட்டுக்கிட்ட நின்று ஒரு குடம் தண்ணி எடுத்து அவங்க சாமி இழுத்துகிட்டு வராங்கலையா அவங்க காலில் தண்ணி அந்த கொடத்தை ஊற்றிட்டு விழுந்து கும்பிட்டு அந்த சிறப்பு வச்சுட்டு நீறு கொடுப்பாங்க அந்த நீறை வந்து நம்ப நெற்றில வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும் அடுத்தது வந்து செல்லியம்மன் தேர் ஃபஸ்டு வந்து மாரியம்மன் தேர் இழுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து செல்லியம்மன் தேர் இழுப்பாங்க செல்லியம்மன் தேர் இழுக்குறப்ப நைட்டில் வந்து சந்து பாட்டு சா செல்லியம்மன் கோ செல்லியம்மன் தேர் வந்து செல்லியம்மன் தேர் வந்து மொதல் நாள் வந்து கோவிலுக்கு போயிட்டு நம்ப இப்ப தேர் இழுக்குறாங்கள்ல கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பொங்கல் வச்சு கோயிலையே போய் பொங்கல் வச்சு சர்க்கர பொங்கல் வைக்கணும் வெள்ளை பொங்கல் வச்சு பட்டு சாமிக்கு வந்து துணி பட்டு துணி எடுத்து வச்சு துணி வச்சு பொங்கு தேங்காய் வாழைப் பழம் சிறப்பு வச்சு கும்பிட்டு மொதல் நாள் வந்துடுவாங்க வீட்டுக்கு மறுநாள் வந்து அம்மன் வந்து செல்லியம்மன் வந்து தேர் இழுத்துட்டு வருவாங்க தெரு தெருவாக வருவாங்க வரப்போ அவங்க காலில் வந்து தண்ணி எடுத்து ஒரு ஒரு குடம் ஊற்றிட்டு கு விழுந்து கும்பிட்டு சிறப்பு வச்சுட்டு விபூதி வச்சுக்கணும் அல்ல அலகு குத்துவாங்க அம்மன் தேர் செல்லியம்மன் தேர் வந்து இழுத்துகிட்டு வரப்போ முன்னாடி வந்து அலகு குத்தி இடுப்பில் அலகு குத்துவாங்க நாக்கில் அலகு குத்துவாங்க அலகு குத்தி தேர் மேலே அலகு குத்திட்டு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிகிட்டே வருவாங்க பின்னாடி வந்து அம்மன் செல்லியம்மன் தேர் இழுத்துகிட்டே வருவாங்க அதை பார்க்க வந்து ரொம்ப சந்த நல்லா ஜாலியாக இருக்கும் இழுத்துகிட்டு வருவாங்க இழுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே வந்து தேர் க தே தேர் கடையில் வந் அங்கே சாமி இழுத்துகிட்டு வரப்போ அந்த ரோட்டாண்டை தெருவில் வந்து வளையல் மணிக்கடை வளையல் மணிக்கடை ஐஸ்கிரீம்மு அன்னதானம் பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க அன்னதானம் பண் அன்னதானம் பண்ணி அன்னதானம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்வீட்டு ஒருபக்கம் கடை வச் ஸ்வீட் கடை இருக்கும் வளையல் மணிக்கடை இருக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க அன்னதானம் வந்து பண்ணிவிட்டு மறுநாள் வந்து தொட்டித்தா ஐயனார் திருவுழா தான் பெரிய தேர் மூணாது நாள் வந்து தொட்டித்தா ஐயனார் வந்து பெரிய தேர் அன்றைக்கு வந்து காலையில் ஒம்போது மணிக்கலாம் தேரு இழுத்துடுவாங்க அதுக்குள்ளே ஒன்போதரைக்கலாம் தேர் இழுத்துவிடுவாங்க அதுக்குள்ளே நம்ப வீட்டில் வந்து வந்த விருந்தாளிகளுக்கு வந்து காலில் என்ச்சு வீடு வாசலெலாம் கழுவிவிட்டு சமைச்சிட்டு சாப்பாடு சாம்பார் வடை பொரியல் பாயசம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தேர் இழுக்குறப்போ நாம்ப வந்தோம்னால் அங்கே தேர் இழுக்கும்போது தேர் இழுக்குறப்ப தேங்காய் வாழைப் பழம் சிறப்பு வச்சி கும்பிட்டு வந்துடுவோம்